ஆ பாரதி ட்ராவல்ஸுங்களா அண்ணா நம்ம இப்போ இராமேஸ்வரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குதுண்ணா வீட்டில் எல்லாரும் ஃபேம்லியாக போகிறோம் ஒரு எட்டு பேர் போகிற மாதிரி ஒரு இன்னோவா ஒரு இன்னோவா வேணும் கொஞ்சம் லாங்காக போகிறனால இன்னோவா இருந்தால் எல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் வரறாங்க அவங்க போகிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் டூருண்ணா ரெண்டு நாள் போகிற மாதிரி ரெண்டு நாள் அங்கேயே தங்கி இருந்து எல்லாம் பார்த்துட்டு வரற மாதிரி வரற வழியில எல்லாத்தையும் பார்த்துட்டு வரற மாதிரி ராமேஸ்வரம் போயிட்டு வரற வழியில் எல்லாம் ஊரும் பார்த்துட்டு அப்டியே வரற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி அரேஞ் பண்ணிக்குடுங்க அப்புறம் எனக்கு வந்து நாங்கள் போ இன்னு இன்னும் ஒரு வாரத்தில் கரெக்டாக ஒரு அஞ்சு நாள் கணக்கு வச்சிக்கங்க அஞ்சு நாளுக்குனு ஆறாவது நாளும் எனக்கு கா காலையில் நேரமே வண்டி வேணும் அந்த மாதிரி எனக்கு செட் பண்ணி கொடுங்க நல்ல ட்ரைவராக பார்த்து எனக்கு அனுப்ச்சிவிடுங்க எனக்கு மெயினாக வந்து இன்னோவா வண்டி தான் வேணும் இன்னோவா வண்டி இருந்துதுனா ரொம்ப சௌரியமாக இருக்கும் நாங்கள் போய் வர்றதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் வாடகையெல்லாம் என்னங்கிறது பார்த்து எனக்கு சொல்லுங்க